என்னோட வேலைனு பார்த்தா சோசியல் சர்விஸ் பண்ணுறதுதான் என்ஜிவோ ஃபீல்டில் நிறைய உதவிகள் கொரோனா டைம்ல அதெல்லாம் செஞ்சிட்டு வருவோம் ஜனங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறது அது இல்லாமல் நலத்திட்டங்கள் வாங்கி செய்கிறது நிறைய ப்ரோகிராம் பண்ணுறது முகாம் போட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறது இந்தமாதிரி வேலைலாம் செஞ்சிட்டு வரோம் படிப்புனால் டிகிரி படிச்சிருக்கேன் அதுவும் காலேஜ் போய்ட்டு படிக்கலை பிளஸ் டூ முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் திருமணம் ஆயிட்டதுனால அஞ்சல் வழியிலதான் டிகிரி படிச்சிருக்கேன்